சேலத்தின் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் எஃகு அப்புறமேட்டு ஜவுளி தொழில் விவசாயம் அது மாதிரி நிறையா இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான அங்கீகாரம் பெற்றிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து மூன்றாவது பெரிய பொருளாதார மாவட்டமாகத்தான் இந்த சேலம் வந்து இருக்குது ஒரு நாள் ஒரு நாளைக்கு வந்து சேலத்தில் வந்து இருபது இருபதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சிஆர் போல் வந்து ச சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சேலம் வந்து ஒரு அடுக்கு இரண்டு நகரமாக வகைப்படுத்தப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா வந்து எல்காட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஜவுளி தொழில் ஜவுளி தொழில் பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து இளம்பிள்ளை அப்புறமேட்டு அங்கே நிறைய புடவை வேட்டி அதை அங்கவஸ்திரம் இது மாதிரி பட்டு நூல் மற்றும் பருத்தி நூல் மூலயமா செய்யப்படுற ஒரு நெய்தல் அந்த நெய்தலுக்குரிய அத்தனை க இதுவும் வந்து நம்ம பார்க்கலாம் இதனால வந்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கைத்தறி வந்து வேலைகள் வந்து இங்கே செய்யப்படுது அதே மாதிரி ஐயா இதன் மூலயமா வந்து மொத்தம் மதிப்புள்ள ஐயாயிரம் கோடி வரை வந்து இது துணிகள் மூலயமாவே வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு மேம்பாடு ஏற்படுது அடுத்தது வந்து எஃகு ஆணையம் எஃகு ஆணையம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு யூனிட் இந்தியா லிமிட் ஸ்டேட் அத் அத்தா அத்தாரிட்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அடிவாரத்தில் மட்டுமே வந்து நிறைய வந்து கிடைக்கிது அதுவும் எழுபதாயிரம் டன் மற்றும் சூடான ரோலிங் மில்க் அந்த ஆண்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா வந்து ஒரு மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் டன் கொள்ளளவுக்கு வந்து நிறுவப்படுது அதேமாதிரி கல்வி குழு கல்வி வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியமான அங்கீகாரம் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பல்கலைக்கழகம் அரசு பொறியியல் கல்லூரி அப்புறமேட்டு அரசு மோகன் குமார மங்கலம் மருத்துவ கல்லூரி அதாவது இவங்களுக்கு நர்ஸ் படிப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து செவிலியர் தொ தொழில் செய்ய விருப்பப்படுறவங்களுக்கு அந்த குமார மங்கலம் அரசு மோகன் குமார மங்கலம் மருத்துவமனை கல்லூரி வந்து இருக்குது அதேமாதிரி கைத்தொழில் கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனம் இருக்குது அதுக்கப்புறமேட்டு அரசு சட்ட கல்லூரி இருக்குது சோனா தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது அப்புறம் விநாயகா மிஷன் கல்லூரி தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த மாதிரி மிகவும் அந்த டெக்னாலஜிக்கு தேவையான கைத்தறி தொழில் தேவையான அதாவது கலாச்சாரமும் மேம்படுத்தணும் கல்வி தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்தணுன்றதுக்காக ரெண்டுத்துக்குமே வந்து சமமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இங்கே கல்வி அமைக்கப்பட்டிருக்கு அதேமாதிரி குடிசை தொழில் குடிசை தொழில் வந்து மிகவும் மிக பெரிய ஒரு விஷயமா இருக்குது இங்கே வந்து சேலத்தில் வந்து கரும்பு பயிரிடும் மக்களில் வந்து வெளுக்காத சர்க்கரை நாட்டு சர்க்கரை அப்படின்ட்டு நிறையா உற்பத்தி செய்கிறாங்க இதனால இது வந்து பலமா கண்டங்கள் தாண்டி பல ஊர்களுக்கும் இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுது அப்புறம் மின் உற்பத்தி மின் உற்பத்தி மேட்டூர் அனல் மின் நிலையம் இங்கே இருக்குது அதேமாதிரி விளையாட்டு விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சேலம் நகரத்தில் வந்து விளையாட்டு வந்து ஒரு மி முக்கிய பொழுதுபோக்காக இருக்குது இங்கே வந்து தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நடைபெறுது அதேமாதிரி காந்தி ஸ்டேடியம் இருக்குது காந்தி ஸ்டேடியமில் வந்து அப்பப்போ கலை நிகழ்வுகள் நிறையா நடத்தப்படுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து போக்குவரத்து போக்குவரத்து வந்து எந்த ஒரு இதுவுமே பாதிப்புமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்வே நிலையங்கள் இருக்குது அதுக்கப்புறமேட்டு ஓமலூர் சாலை லிருந்து அங்கங்கே புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுன்ட்டு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது இப்போ வந்து ஓமலூர் நெடுஞ்சாலையில் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஏர்போட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு வராங்க கோயமுத்தூர் பிரிவில் அதேமாதிரி நிறைய சாலைகள் வந்து நிறைய நெடுஞ்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டு இருக்குது எட்டு வழி சாலை அமைக்கப்பட்டு இருக்குது அதனால மிகவும் ஒரு அப்போ அப்போ இருந்த காலக்கட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் சேலத்தில் நிறைய ஒரு பொருளாதார உயர்வு ஏற்பட்டிருக்கு இதனால் சேலம் வந்து இப்போ உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங் டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்து நம்ம ஃபிஃப்த் ப்ளேஸில் இருக்குது